நான் புதுசாக மொபைல் வாங்கியிருந்தேன் அது நல்லாதான் இருந்துச்சு கொஞ்சம் நாள் தான் பார்த்தேன் மொபைல் ரொம்ப சூடாக ஆரமிச்சிருச்சு நானும் பார்த்தேன் அப்புறமேட்டு எதாவது செயற்ச்சு பண்ணணுன்னா கூட செயற்ச்சு பண்ணமுடில்ல ஃபோன் ரொம்ப ஹாங்க் ஆக ஆரமிச்சிடுச்சு பேட்டரி குவாலிட்டிலாம் சுத்தமாக இல்லை அது மட்டும் இல்லாமல் பிரைட்னஸ்லாம் ஃபுல்லாக வச்சாலும் ப்ரைட்னஸ்ஸே தெரியமாட்டேங்குது அது ஒரு பிரச்சினையாயிடுச்சி கேமரா குவாலிட்டி சுத்தமா டிம்மா ஆகிடுச்சு இந்த சார்ஜர் போடுற இடத்துல வேற சார்ஜர் போடுறது உடச்சுனுக்குது அது மட்டும் இல்லாமல் மொபைல் ரொம்பவும் ஹாங்க் ஆக ஆரமிச்சிடுச்சு அப்புறமேட்டு புது மொபைல் வாங்கலான்னு பார்த்தா கூட கையில் காசு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா மொபைல்லில் சைடு சௌண்ட்டும் கேட்க மாட்டேங்குது மொபைல் ஆஃப் பண்ணால் ஆஃப்பே ஆக மாட்டேங்குது அதுவாக ஆஃப் ஆகுது அதுவாக ஆன் ஆகுது மொபைல் இது எரர் எரர்ன்னு காமிக்குது அது மட்டும் இல்லாமல் எதாவது ஆப் உள்ள போனால் சுத்தமாக பார்க்கவே முடில்ல எதுவுமே யூட்டீப் உள்ளலாம் போனால் வீடியோலாம் பார்க்கவே முடில்ல சௌண்ட்டும் கேட்க மாட்டேங்குது வீடியோவும் போக மாட்டேங்குது ப்ளர்றாக ஆகுது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரே இதுவாக இருக்குது மொபைல் வந்து இங்கே வந்து செட்டே ஆகல மொபைல் நல்லாவே இல்லை கேவலமாக இருக்குது